ஹலோ இது கா காவியா புக் சென்டரா எந்தெந்த மாதிரி புக்குலாம் இருக்குது குக்கிங் பற்றிலாம் இருக்கா குக்கிங் பற்றி எத்தனை வகையான புக்கு இருக்குது எனக்கு அதில் நிறைய புது ரெசிப் ரெசிப்பி தான் வேணும் நான் இங்கே எங்கள் வீட்டில் சின்ன லைப்ரரி மாதிரி வைக்கிறதுக்கு எல்லா வகையான புக்கும் வேணும் ஆனால் குக்கிங்கும் ரொம்ப முக்கியமாக வேணும் எவ்வளோ ரேட் வரும் சரிங்க மேம் வேறு என்னன்ன புக்கெலாம் இருக்குது த தலைவர்கள் பற்றிலாம் இருக்கா ஆ சரிங்க மேம் நான் எப்போ வந்தால் உங்கள் கடையில் புக்கெலாம் வாங்க முடியும் ஜிபே பண்ணிக்கிலாங்க மேம் தள்ளுபடிலாம் கிடைக்குமா நான் நிறையா புக்கு வாங்குறேனில்ல எனக்கு நான் தான் சொன்னேனில்ல சின்ன லைப்ரரி மாதிரி வீட்டில் வக்கிறதுனால் எனக்கு நிறையா வகையான புக்கு வேணும் அதனால நீங்கள் தள்ளுபடிலாம் தள்ளுபடிலாம் தருவீங்களா ம் சரிங்க மேம் சரிங்க மேம் நான் வந்து வாங்கும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன் மேம் வைக்கிறேன்